எங்கள் கலாச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் கல்யாணம் முடிஞ்சவங்க எப்போதுமே தலையில் குங்குமம் வைக்கிறது பூ வைக்கிறது கல்யாணம் முடிஞ்சாலே நாங்கள் அப்படிதான் கண்டுபிடிப்போம் இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு அவங்க மூஞ்சுலேயே ஒரு ஒளி தெரிகிற மாதிரி ஏன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிவாங்க அதுலேயே நான் கண்டுபிடிச்சிடுவேன் இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு அப்படின்னு இதே தீபாவளி டைம்மு இதாட்டம் ஃபங்ஷன் வந்தால் உடனே எல்லோர் வீட்லேயும் கோலம் இருக்கும் அதுபோக செவ்வாய் வெள்ளி அப்போதுலாம் கோவிலுக்கு போகிறவங்க முக்கால்வாசி பேர் ஹிந்தூஸ் மரபில் இப்பவும் அந்த வழக்கம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நெனைக்கேன் கோலம் போட்டுருவாங்க கரெக்டாக கோலம் போட்டுட்டு காலையிலேயே எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி வீட்டுக்கு முன்னாடி வாசல் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கு கலர் பொடி போட்டு அப்பந்தான் அதுவும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் இதில் இந்த சாணி தண்ணி கரைச்சி தான் தெளிப்பாங்க தண்ணி வந்து அப்பந்தான் எதுவும் நோய் வராது வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே அப்டின்னு சொல்வாங்க அப்புறம் கோவிலுக்கு போகிறது செவ்வாய் வெள்ளி அப்போது ஏதாட்டும் பிறந்தநாள் வந்துச்சுன்னா கோவிலுக்கு போகிறது சிவராத்திரி அப்போதுலாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சி இருக்கிறது முழிச்சி இருந்து நமக்கு என்ன வேணுமோ அதை கேக்கிறதுலாம் இன்னும் எங்கள் கல்ச்சரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பொங்கல் அப்போதுலாம் வெளியே எழுந்திரிச்சி காலையிலேயே எழுந்திரிச்சி கோலம் போட்டு மாட்டுப் பொங்கல் அப்போதுலாம் மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு பொங்கல் வச்சு அப்படிலாம் நிறைய பண்ணுவாங்க கார்த்திகை மாதம் வந்தாலே வீட்டுக்கு முன்னாடி எல்லோர் வீட்லேயும் விளக்கு இருக்கும் ஏன்னு கேட்டால் இந்த கார்த்திகை மாதம்னா விளக்கு தான் அது எல்லோர் வீட்லேயும் ஒரு ஒளி ஏத்துகிற மாதிரி கார்த்திகை அப்போதுனாலே அந்த ஒளி ஏற்றி எல்லோர் வீட்லேயும் வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த தீபத்தை ஏற்றுவாங்க ஆறு மணிக்குள்ளேலாம் பண்ணி முடிச்சுடுவாங்க இதெல்லாம் அப்புறம் ஏதாட்டும் கோவிலுக் கொடை அப்படின்னா விரதம் இருப்பாங்க இந்த கார்த்திகை இந்த சிவராத்திரிக்கெல்லாம் விரதம் விரதம் இருந்தாங்க ஏதாட்டும் கோயில் திருவிழா ஏதாட்டும் ஏதாட்டும் நேந்திருக்காங்க எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு போய் கடவுள்ட்ட வேண்டியிருந்தாங்கன்னா அவங்க நம்பிக்கைக்காண்டி விரதம் இருப்பாங்க நிறைய சடங்குகள்லாம் நடக்கும் அப்புறம் ஒரு மாதம் காவி போட்டு இருக்கிறது கோவிலுக்கு எங்கள் கிறிஸ்துவர்கள்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க கோவிலுக்கு நடந்து போகிறது கடவுள்காண்டி ஒரு துணி மட்டும் வாங்கி அதை தைச்சு அதை போட்டுட்டு நடப்பாங்க அந்த மாதம் ஃபுல்லாக அவங்க அதை வைச்சி தான் போட்டு நடப்பாங்க அப்புறம் கோவிலுக்கு நடந்து போகிறது இந்தமாதிரி நிறைய சடங்குகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது கோவிலுக்கு நடந்து போனால் அதில் அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இப்படி நம்ம நடந்து போனால் நமக்கு நெனைச்சதுலாம் நடக்கும் எந்த நோயும் வராது பிள்ளையை வந்து தாக்காது அப்டின்னு நினைப்பாங்க அவங்க நெனைச்சதுலாம் நடக்கணுன்னு நம்பி தான் நடப்பாங்க கடவுள் பக்தி இன்னும் இங்கே நிறைய பேருக்கு இருக்கதான் செய்து இன்று வரைக்கும் அந்த கலாச்சாரம் இன்னும் மாறலை இன்னும் அந்த கலாச்சாரம் நடந்துட்டே தான் இருக்கு கோலம் போடுறது வீட்டுல அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது